எங்களோட சைட்டில் வந்து ஸ்டேட் பேங்க் இண்டியன் பேங்க் கனரா பேங்க் ஐஓபி இந்த மாதிரி பேங்க்கு எல்லாம் இருக்கு ஆனால் எங்கனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இண்டியன் பேங்க்கில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கு சேஃப்ஃபாகவும் இருக்கு தனியாரை பொறுத்த வரைக்கும் கவுர்மெண்ட்டு எனக்கு சேஃப்ஃபுல்லாக தான் இருக்கு ஏன்னா நகை வச்சி அடைமானம் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் பாக்கம்போது கரெக்டாக இருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ரேட் கம்மியாக வருது பாக்கம்போது இன்ன கவுர்மெண்ட் சைட்டில் வந்து என்ன ஃபீட்பேக்குன்னா வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஸ்டேட் பேங்க்லையும் அதை விட மோசமாக தான் இருக்கு மீதி எல்லா பேங்க்லையும் கொஞ்சம் ரோ ரெஸ்பான்ஸ் இருக்கு நாங்கள் எந்த பேங்க்கை வந்து விரும்புவோன்னா தனியார் வங்கியை மட்டும் தான் விரும்புறது ஸ்டேட் பேங்க்கில் ஏன் இண்டியன் பேங்க் சைட் போகலன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது